எங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள தூய்மையான பணிகள் நன்றாக இருக்கிறது வணிக வளாகங்களில் காய்கறி காய் கனி வியாபாரம் செய்யும் இடத்தில் கூட அதில் வீணான பொருட்கள் கழிவு நீரு சுத்தமான இடத்தில் கொட்டி விற்பாங்க சுத்தம் செய்வாங்க பீச்சிங் பவுடரெலாம் போடுவாங்க இந்த மாவட்டத்தில் சுற்றி உள்ள கிராமங்களில் நூறு நாள் வேலை ஏரி வாய்க்கால் தூர் செய்வாங்க எங்கள் கிராமங்களில் தூய்மையாக வைத்து கொள்கிறோம் வீட்டை சுற்றிலும் நாங்கள் எல்லாம் சுத்தமாக செஞ்சு வைச்சிட்டு சுத்தமாக செஞ்சு வைச்சிட்டுருக்குறோம் டெய்லி த ஸ் மாட்டு சாணமும் தெளிப்போம் வீ வீட்டில் வீட்டில் தெளிச்சுட்டு அதுக்கும் பீச்சிங் பவுடர் நாங்கள் சுத்தமாக தான் வெச்சின்னு இருக்கிறோம் தெருக்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறது தெருகள்லியும் நல்ல சுத்தமாக தான் வெச்சுன்னு இருக்கிறோம்